ஆ ஹலோ ஆ எஸ் சார் சொல்லுங்க ஓகே ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் சார் எஸ் சார் ஃபோர் நயன்ட்டி சிக்ஸ் இந்த அகாடமி இயரிலருந்து ஓகே ஓகே சார் சூப்பர் சார் சூப்பர் சார் கங்கிராஜுலேசன் சார் பையன் பேர் சார் ஓ அசோக் ஓகே சார் சொல்லுங்க சார் ஆமாம் சார் எஸ் சார் இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டீசுமே இருக்குது இங்கே எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணுறோம் போன அகாடமி இயரில் வந்து ஃபோர் நயன்ட்டி சிக்ஸ் எடுத்தோம் டாப்பர் அப்போ நீங்களே நினச்சி பாருங்க எப்படி நாங்கள் கோச்சிங் கொடுப்போம் அப்படின்னுட்டு கண்டிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது சார் ஏன்னால் எவ்வளோ பெரிய ஸ்கூலில் நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க நீங்கள் வேறு ஏ குரூப் கேட்குறீங்க அது ஹைலி காம்படீஷன் அந்த குரூப்க்கு ஏன்னால் அது பயாலஜி குரூப் நெக்ஸ்ட் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அதனால் உங்கள் பையன் அசோக் தானே சொன்னீங்க அவங்ள வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது எயிட்டி பர்சண்ட் ஆமாம் ஜென்ரல்லாக டென் மோஸ்ட்லி டென்த் சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்பாங்க ப்ளஸ் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ்லேருந்து வேறு கேட்பாங்க ஆ எஸ் சார் ஆ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து டென் தர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் டென்க்கு வந்தீங்ன்னால் கரெக்ட்டாக இருக்கும் ஆ ஈவினிங்காக அந்த மாதிரி நாங்கள் சொல்லிவிடுவோம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆ வாங்க சார் வரீங்க நீங்கள் அங்கிருந்து வாங்க வாங்க சார் இங்கே எல்லாமே ஃபெசிலிட்டீஸ் இருக்குது ஆ இருக்குது சார் இங்கே பக்கத்திலே ஸ்கூல்லிருந்து அப்படியே கொஞ்சம் பக்கத்திலே ஹாஸ்டல் இருக்குது இங்கே எல்லாமே நல்ல அட்மாஸ்பியர் இங்கே பார்த்தாலே தெரியும் இங்கே குக்கிங் ஃபுட்டாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அப்புறமேட்டு எல்லாமே நல்ல இதுவாக இருக்குது எஸ் சார் எஸ் சார் ஆமாம் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஃபெசிலிட்டீசுமே இருக்குது சார் இங்கே ஆ மோஸ்ட்லி வெஜ் சார் ஆ சண்டே மட்டும் நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள் இங்கே ஆ உங்களோட இது சார் உங்களோட கேப்பபில் எப்படியோ அப்படி பண்ணிக்கலாம் மன்த்லி மன்த்லி பே பண்ணிக்கலாம் இல்லை வந்து த்ரீ மன்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மன்த் ஒன்ஸ் சேர்த்து கூட பாதி பாதியாக கூட நீங்கள் இது பண்ணலாம் அகாடமியில் பிரிச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மன்த் அப்படின்னுட்டு ஆமாம் சார் ஆ எஸ் சார் நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க ஷுயர் சார் ஷுயர் சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே நல்லா பிரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே தேவையான திங்ஸெலாம் எடுத்துவிட்டு வர சொல்லுங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போட்டோ அப்புறமேட்டா டென்த் மார்க் சீட் மறக்காமல் கொண்டு வாங்க சார் அது ரொம்ப முக்கியம்

ம் ஓகே சார் காலையில் வந்தீங்ன்னால் ஈவினிங் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளம்பி வாங்க ஓகே சார் ஓகே மண்டே பார்க்கலாம் சார் தேங்க் யூ